ஆ இன் இந்தியன் பேங்க் மேனேஜருங்களா ஆ நாங்கள் மூக்நூரிலேருந்து சந்தான லக்ஷ்மின்னு பேசுகிறேங்க எங்களுக்கு கோல்ட் லோன் வேணுங்க ஆ அதுக்கு என்னென்ன பண்ணணும் என்ன ப்ரொசீஜர் அதை சொன்னிங்கன்னால் கொஞ்சம் நல்லா இருக்குங்க

ம் ம்

ஆ சரிங்க ஆ வட்டி எவ்வளோங்க கிராமுக்கு எவ்வளோ கொடுக்குறீங்க ஆ சரிங்க வட்டி ஆ சரிங்க

மத்தியான டைம் வந்தால் இருப்பீங் மத்தியானம் வந்தால் இருப்பீங்களா

ஆ சரிங்க சரி வரேங்க ஆ சரிங்க ஆ நாளைக்கு வரேங்க ம் சரிங்க